எங்கள் குடும்பத்தில் பத்து பேர் இருக்குறாங்க நான் பொண்ணு ரெண்டு பொண்ணுங்கள் மருமகள் பேத்தி அம்மா தங்கச்சி மூணு தங்கச்சிங்க இருக்கிறாங்க தங்கச்சி பொண்ணுங்கள் இருக்குறாங்க பூர்விகா மோனிக்கா மோனிக்கா தியாஸ்ரீ எல்லாருமே இருக்கிறாங்க சஞ்சனா திருமுகில் எல்லாரும் இருக்கிறாங்க தங்கச்சி வீட்டுக்காரர் அவங்க பழனிச்சாமி ஆனந்து இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருமே ஒன்னாகதான் இருப்போம் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி எங்கே போகறது வரதாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்னாகதான் போவோம் ஒன்னாகதான் வருவோம் எங்களுக்குள்ளே எந்த வேற்றுமையும் கிடையாது நாங்கள் எல்லாருமே சந்தோசமாக ஒன்னாகதான் இருப்போம்